தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்ற பாதகை நாம் ஆங்காங்கு வைத்திருப்பதை கண்டு இருக்கிறோம் அதாவது தமிழ் மக்கள் தங்கள் கலாச்சார பாரம்பரியங்களை தமிழ்மொழியாகவே போற்றி ப பாதுகாக்கின்றனர் எடுத்துக்காட்டாக பலவி பல்வேறு கோயில்களை கட்டியும் கோயில்களில் தமிழ் கட் கல்வெட்டுக்களை கட்டியும் தமிழ் அறிஞர்களின் சிலைகளை வடித்தும் அவர்களுக்காக மரியாதை செலுத்துகின்றனர் இன்றளவும் எடுத்துக்காட்டாக நிகழ்வும் தஞ்சாவூர் பெரிய கோவிலை தமிழுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நாம் கொண்டலாம் ஏனெனில் திருக்குறளை அடிப்படையாக வைத்து தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் இரநூத்தி பதினாறு அடியாக நிகழ்த்தப்பட்டு உள்ளது அதே போல் சிவன் உருவமாகட்டும் நந்தி சிலையாகட்டும் ஒவ்வொன்றும் திருக்குறளின் அடிகளை கணக்கில் கொண்டு வடித்துள்ளார் முதலாம் ராஜ ராஜ சோழன் அதே போல் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரமும் மிகப்பெரிய தமிழர் பாரம்பரியமாக திகழ்கிறது கோயில்களில் மட்டும் அல்ல ஆங்காங்கே நமது முதுமக்கள் தாழிகள் போன்ற அகழாய்வு நிகழ்வுகளில் நமக்கு கிடைத்த பாரம்பரிய பொருள்கள் மூலமும் அதில் பொறிக்கப்பட்ட தமிழ் செப்பேடுகள் தமிழ் எழுத்துக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் போன்ற ப பழமை வாய்ந்த எழுத்துக்களை கொண்டும் தமிழ் மிகப்பழமையான ஒரு மொழியாகவும் மிகப்பழமையான ஆதி முதல் தமிழன் என்றும் நமக்கு கண்டறிய முடிகிறது தமிழ்மொழியை த ச ரீசெண்ட் நிகழ்வாக பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கம் டூ பாயிண்ட் ஓ என்ற ஒரு சங்கம் நிறுவியுள்ளார் வாரணாசி காசி ஸ் எடை இட இடத்தில் அதற்கு இரண்டாயிரம் த தமிழர்கள் இளைஞர்கள் இங்கேருந்து கா ரயில் மூலம் காசிக்கு சே சென்று வந்தனர் இது போன்ற சங்கங்கள் அனைத்தும் இன்னும் சொல்ல போனால் முக்காலத்தில் முற்கலத்தில் சோழர்கள் பாண்டியர்கள் என பாண்டியர்கள் முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் த தமிழ் வளர்த்தவர்களில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் என்று பாண்டியர்களை சொல்லுவார்கள் அது ஏன் ஏனெனில் மதுரையில் சங்கம் கடைச்சங்கம் முதல் சங்கம் என்று முச்சங்கம் நட வைத்து தமிழ்மொழியை அவர்கள் வளர்த்துள்ளனர் என்பது நமது செப்பேடுகளில் மூலம் நமக்கு தெரிய வருகிறது